ஹலோ மேம் மேம் அசிதா ட்ராவல் ஏஜென்ஸியா மேம் எங்களுக்குக் கேபு வந்து வேணும் இந்த மாதிரி திருச்சியில் இந்த புதுக்கோட்டையிலேருந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் கல்லணைக்கும் போகிற மாதிரி வேணும் டைமிங் உங்களுக்கு எப்பனு சொல்ல முடியுமா எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளோ செலவாகும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் காலையில் ஆறு மணிக்குலாம் இங்கே இருக்கணும்

ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் இது இது காரு வந்துட்டு எப்படி ஏசியா இல்லை நான் சாதாரண கார் தானா ஆ சரிங்க மேம் சரி ஓகே மேம் எங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு செண்ட் பண்ணுங்கள் இந்த டிரைவர் காலையில் கரெக்டாக வந்துருவாங்களா ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஒரு நாள் ஃபுல்லா எங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் சுற்றிக் காட்டிட்டு அது போக எப்படியும் நைட்டு வர பத்து மணி ஆகும் அது வரைக்கும் உங்களுக்கு ஓகே தானே மேம் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் கல்லணைக்கும் மேம் ஆ ஆமாம் மேம் கண்டிப்பாக போகணும் ஆனால் கரெக்டா நீங்கள் டைமிங் மாத் நேரத்துக்கு டிரைவர் இங்கே இருக்க மாதிரி கரெக்டா அனுப்பிச்சுவிட்ருங்க ஆ ஓகே மேம் அது எல்லா டீட்டெயில்ஸையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மறக்காமல் செண்ட் பண்ணிருங்கள் மேம் டிரைவர்கிட்டையும் கரெக்டாக சொல்லிருங்கள் மறக்காமல்

ஆ சரிங்க மேம் வர்றதுக்கு முன்னாடி வண்டி எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டு அனுப்பிவிடுங்கள் மேம் ஆ ஓகே மேம்